எனக்கு சின்ன வயதிலேருந்தே ஓவியம் வரையிறதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறாவதில் தான் நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிணப்ப அந்த ஸ்கூலில் ஒரு ட்ராயிங் சார் இருந்தார் அவர்தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரையறது எப்படில்லாம் வரையணும் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நாங்கள் எ ஏனோ தானோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைவோம் ஆனால் வந்து ஆறாவதில் சேர்ந்ததுக்கப்பறோம் தான் அவர் சொல்லிக்கொடுத்தாரு ஒரு ட்ராயிங் வரையணுன்னா அது எப்படி எப்படிலாம் வரையணும் அதுக்கு வந்து எப்படிலாம் கலர் பண்ணணும் எப்படி கலர் பண்ணிணா எவ்வளோ அழகாக வரும் அதை பற்றிலாம் வந்து அவர்தான் சொல்லிககொடுத்தாரு அப்போ வந்து நான் ஒரு மயில் வரைஞ்சேன் அந்த அந்த மயில் வந்து அதோடய தலை மூக்கு அதெல்லாம் வந்து அழகாக வரைஞ்சுட்டேன் ஆனால் அதோடய உடல் பகுதியை வரையும்போது வந்து தப்பாயிடிச்சு அதனால் எனக்கு வந்து அந்த மயிலை வந்து அழிக்கிறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்குப்புறமும் சரி அதோடய உடல் உடல் பகுதி சரியா வரலை எப்படியா இருந்தாலும் நீ அழிச்சுட்டு தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொன்னார் அதுக்கப்புறமா நான் அழிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் எங்கள் சார்கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து அதை பார்த்துட்டு இதுமாதிரி வந்து நாலு கோடு போடு ஃபஸ்ட்டு வந்து இந்தமாதிரி பாக்ஸ் வரை அதுக்கப்பறமா வந்து ஒரு ஒரு பகுதிலையும் இதெல்லாம் வரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அதை அதுக்கப்புறமா வந்து ஒரு எட்டாவது வரைக்கும் நான் வந்து அந்த ட்ராயிங்லாம் வந்து நல்லா பண்ணேன் எட்டாவதில் வந்து நான் வந்து திருவண்ணாமலை மாவட்ட அளவில் ஒரு போட்டியில் கலந்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா அப்படியே டச் விட்டுச்சு ஒன்பதாவது பத்தாவது வரும்போது நான் வந்து படிக்கிறதுலையே ரொம்ப ஆர்வம் செலுத்தின்னு போனதினால எனக்கு வந்து ட்ராயிங் மேலெல்லாம் அவ்வளோவா இல்லை திரும்ப வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கப்பறமா தான் மறுபடியும் வந்து இந்த ட்ராயிங் காம்பெடிஷன் அதெல்லாம் வந்து கண்டெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிணேன் அது இல்லாமல் காலேஜ் லெவெலில் போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஆன்லைன்லைலாம் பார்ப்பேன் எப்படிலாம் வரையலாம் யூடியூப் யூடியூபில்தான் நான் பார்ப்பேன் எப்படி எல்லாம் வரையலாம் எதுமாதிரியெல்லாம் வரைஞ்சா இந்தமாதிரி ஷேப்ஸ் வரும் அப்டின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வச்சு நான் யூ யூடியூபில்தான் அதிகமாக வந்து எப்படிலாம் ட்ராயிங் வரையணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தேன்